சார் செய்ன்ட் பால் ஸ்கூல் ப்ரின்ஸ்பலா சார் சார் என் பையன் டென்த்து முடிச்சிருக்கான் உங்கள் ஸ்கூல்ல அட்மிஷன் சேர்க்கணும் அதுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும் அதுக்குதான் சார் உங்களை காண்டேக்ட் பண்ணேன் என் பையன் வந்து நானூத்தி ஏழு மார்க் எடுத்திருக்கான் சார் அதுதான் சார் உங்கள் ஸ்கூல் அங்கே பக்கத்தில் நெய்வேலி ஜவஹர் ஸ்கூல்லதான் சார் படிச்சான் அங்கே ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் தான் சார் இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்மளால எதுவும் மேனேஜ் பண்ண முடியல சார் உங்கள் ஸ்கூல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் கம்மியாக இருக்குதுனு சொன்னாங்கள் நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்கிங்க அதுக்காக தான்

பையன் வேற ப

பையன் பையாலஜி க்ரூப் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் அதுதான் வேணுன்றாங்க அதுதான் உங்கள் ஸ்கூல்ல இருக்குமா

ஆஆ சார் எப்போ சார் டெஸ்ட் ஆரமிப்பிங்கள் ஆ ஆ ஓகே சார் உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் எவ்வளோ சார் இருக்கும் ம்ம் ம்ம் ம்ம்ம் ஓகே சார் ஓகே சார் ரிட்டன் டெஸ்ட்டு எவ்வளோ சார் பாஸ் மார்க்கு பையன் அட்மிஷனு கிடைக்க

ஆஆ சார் நீங்கள் அப்ளிகேஷன் நான் வந்து எப்போ சார் மண்டே வந்து போடலாமா அப்ளிகேஷன் சார் ஓகே சார் தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் சார்